ஹலோ ஆட்டோ கார தம்பிங்களா ம் நாங்கள் நாங்கள் அழகர்கோயில் போகணும்ப்பா ஒரு பத்து பேருகிட்ட இருக்கோம் நாளைக்கு காலையில் ஒரு நாலு மணிக்கு வந்துடுங்க எவ்வளவு ஆகும் என்னப்பா இவ்வளோ காசு ஆகுதுன்ற ரெண்டாயிரம் கேட்குறியேப்பா அந்த கா பத்து பத்து பேருக்கு அந்த வண்டி பத்தாதா சரி வேற எதாவது அனுச்சிவுடுப்பா ட்ரைவரோட அனுச்சிவுடு காசு எவ்வளோ வரும் ரெண்டாயிரம்மா என்னப்பா ரெண்டாயிருவா சொல்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வாங்கிட சொல்லுப்பா அனுச்சிவுடு க பிள்ளைகளை எல்லாம் போகணும்ப்பா நாளை நாளைக்கு போகணும் காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்துடுப்பா வீட்டுக்கு ஆ ஒரே நாளில் போயிட்டு வந்தடலாம் டீ காபி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் சாப்பாடு எல்லாம் சரி கிளம்பி வாங்க காலையில கெள வெள்ளனே வந்துடுப்பா பிள்ளை கிள்ள எல்லாம் எல்லாம் போகணும் சீக்கிரம் வாங்க சரி